ராம் காய்கறி கடையா அண்ணா நான் பர்ஸ்ட்டு தெரு சரா தாண்ணா பேசுகிறேன் அண்ணா இந்த மாதிரி அடுத்த வாரம் அண்ணனுக்கு கல்யாணம் அதனால் எனக்கு காய்கறி நிறைய தேவைப்படுது அதான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதான் ஃபோன் பண்ணேன் இருபத்தெட்டாந்தேதி கல்யாணோண்ண எனக்கு அது காய்கறி தேவைப்படுது

அதான் இந்த சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் இந்த மாதிரி தான்ண்ணா எனக்கு சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறியும் வேணும் கூட்டு பொரியலுக்கு தேவையான காய்கறியும் வேணும் அதுல்லாமல் காலை டிஃபன் செய்யறோல்ல அப்போ சாம்பார் வெப்பாங்களே இட்லி சாம்பார் அதுக்கு தேவையான காய்கறியும் எனக்கு வேணுண்ணா எல்லாமே உங்கள்கிட்ட கம்மியாக கிடைக்குமா என்னான்னா காய்கறி இருக்குன்னு சொல்லுறிங்களா ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும்ண்ணா ஆ ஆமா அண்ணா ஆ எல்லாமே வேணும் சாம்பாருக்கு தேவையான எல்லா காயும் வேணும் ஆ சரிங்கண்ணா கிலோ எவ்ளோ அண்ணா உருளக்கிழங்குலாம்

ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ரொம்ப நன்றி அண்ணா ஆ கண்டிப்பாக உங்க கடையில் தா அண்ணா வாங்குவோம் எப்படி காய்கறி வந்து நீங்களே எடுத்துரு வந்து வீட்டில் எப்படிருவீங்களா இல்லை நாங்கள் தான் வந்து வாங்கிக்கணுமா ஆ சரிங்கண்ணா இன்னைக்கு சாய்ந்தரம் வரோம் சமையல்காரங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நான் சாய்ந்தரம் வந்து இன்னான்னா காய்கறி எவ்வளோ எவ்வளோ வேணும்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகறேன் நீங்கள் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து தந்துருங்க இருபத்தெட்டாந்தேதி ஃபங்க்ஷன்னு எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூட வந்தால் கூட ஓகே அண்ணா இருபத்தி ஏழாம்தேதி காலையிலாம் வந்த மாதிரி பாருங்கள்

ஆ சரிங்கண்ணா ஆ ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ கண்டிப்பாகண்ண கண்டிப்பாகண்ண ஆ ஓக் ஆ ஓகே அண்ணா